ஹலோ வணக்கம் மேடம் இது எங்களோடைய பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் வரீங்களா ம் வ வரீங்களா சரி எவ்வளோ நேரத்துக்கு வரீங்க ஆ இல்லை ஒரு எல்லாம் வரும் போது எல்லாம் ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு வாங்கம்மா ஆ கூட்டிகிட்டு வாங்க ஆ ஒரு நாலஞ்சு பேர் கூட்டிகிட்டு வாங்க ஆ இது என்னது குழுவைப்பத்தி என்ன ஏது என்ன இது என்ன பிரச்சனை என்னான்றது எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கறதுக்காக பேசணும் அதற்காக வர சொல்லுறங்க மீட்டிங்கில் என்ன உங்களுடைய குற நிறைகளை எல்லாம் சொன்னிங்களான்னா அது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பேசணும் எல்லாரும் சேர்ந்து தான வச்சு பேசணும் அதற்காக வர சொல்லுறேன் மேடம் ஆ ஆ ஆ வாங்க காலையில் கரெக்டாக கரெக்ட் டைம்க்கு வந்துவிடுங்க லேட் பண்ணிடக்கூடாது ஆ ஆ ஆ வாங்கம்மா

நாங்களே எல்லாம் உங்களுக்கு அர்ரேன்ச் பண்ணி எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் பேசலாம் வாங்க

ஆ சொல்லுங்கள் மேடம்

ம் ஆ கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம்மா கண்டிப்பாக செய்யறேன் நான் எல்லாமே செய்யலாம்மா செஞ்சு ஆ செஞ்சுக் கொடுக்குறேன் ஆ சரிங்க